பொதுவாக மருத்துவ மனைகளிலெல்லாம் வந்து இப்போது நிறைய சுகாதாரம் கடைபிடிக்கிறாங்க ஊசி போடுற இடத்துலேயும் சரி மாத்திரை கொடுக்குற இடத்துலேயும் சரி நல்லா சுகாதாரமாக இருக்குது மருந்து கட்டு கட்டுற இடத்துலேயும் நல்லா சுகாதாரமாக வச்சுருக்காங்க கழிப்பறையெல்லாம் கூட சுத்தமாக வச்சுருக்குறாங்க மருத்துவமனைக்கும் வெளியில் சுற்றுப்புறச் சூழலும் வந்து தூய்மையாகவே வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லா அதை வந்து பின்பற்றுறாங்க ஏன்னால் நோயாளிகள் கிட்டேருந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த நோய்த் தொற்றும் வந்துடக்கூடாது அதேமாதிரி அங்கேருந்தும் நோயாளிகளுக்கு எந்த நோய்த் தொற்றும் வந்துடக்கூடாது அத பாதுகாக்கிற வகையில் வந்து அவங்க கடைபிடிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்குது அதே மாதிரி கிளீனிக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நல்லா சுகாதாரத்தை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்லேயும் வந்து தூய்மையாவே வச்சுருக்குறாங்க எல்லாம் மருத்துக்களெலாம் தூய்மையாக ஒரு இடத்தில் பாதுகாப்பாக வச்சு மருந்துகள் வந்து வழங்கிறாங்க அதேமாதிரி சுகாதார மையத்தில் எல்லா இடத்துலேயுமே வந்து நல்ல ஒரு சுகாதாரத்தை கடைபிடிக்கிறதுனால யாருக்கும் வந்து நோய்த்தொற்று பரவாமல் தடுக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா இருக்குது